எங்கேடா இருக்க ஃபோன் அடிச்சால் எடுக்கவே மாட்ற ரொம்ப பிஸியோ சாப்பிடாச்சா ஆ சரி சரி சரி ட்ரிம்மர் ஒன்று வாங்குனல்ல நீ எங்கே வாங்கின இங்கேதான் வாங்குனியா என்ன கம்பெனி வாங்கின எனக்கு ஒன்று வாங்கணும்டா ஃபிலிப்ஸா ரைட்டு சரி ஆன்லைனில் ரேட்டு கம்மியாக இருக்கா

சரி ஆன்லைனில் வாங்கினதா இல்லை இங்கே கடையில் வாங்கினதா சரி சரி எவ்வளோ வந்துச்சு ஆயிரத்து முன்னூறு ரீஃபண்ட்டா வாரண்ட்டியா ஃபிசிகலாகவா இல்லை அதிலே உள்ளதா பண்ணதா சரி ஓகே ஓகே சரி சரி நீ ஒன்று வாங்குனியே அதான் எந்தளவு இருக்குமான்னு சொல்லி கேட்டேன் வேறு ஏதாவது கிடைக்குமான்னு நல்லாயிருக்குமேன்னு ஆ ஆ ரைட் ம் ம் எல்லாரும் ப்லிப்ஸ் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்களா சரி ஓகே ஓகே எத் எத்தனை ஒரு வருஷோம் வாரண்ட்டியா ஓகே ஒன் இயர் வாரண்ட்டி அதுக்குள்ளே எந்தவொரு டேமேஜாக இருந்தாலும் ரிட்டன் பண்ணிக்கலாமா சரி ஓகே ஓகே சரி இப்போ பரவாயில்லையா டாக்டர்கிட்ட போயிவிட்டு சொல்லிட்டு சரி ஓகே சரி ஓகேடா போயிவிட்டு வாங்கிட்டு நான் சொல்கிறேன் ம் ம் சேர்டா ம் பை